ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் டெய்லர் கடை தான் எங்கேயிருந்து நீங்கள் ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு இரநூற்றி ஐம்பது ரூவா வருங்க நீங்கள் எந்த மாதிரி பிளவுஸ் கேட்கிறீங்க அந்த ஃபங்ஷனுக்குலாம் போட்ற மாதிரி ஆரி ஒர்க் வச்சா இல்லை நார்மல் பிளவுஸ்ஸாக கேட்கிறீங்களா வெட்டிங்க்காக ஆ வெட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் வந்து ஃபைவ் ஆ ஐநூறுவா மாதிரி வரும் ஐநூறுபா

லைனிங் வச்சு ஐநூறுபா வரும் வைக்காம நானூற்றி ஐம்பது ரூபா வரும்

ஆ சரி துணியாக எடுத்து தைக்கிற மாதிரி இருந்துச்சின்னா முன்னூறுபா அந்த மாதிரி வரும் ம் ஆமாம் உங்களுக்கு எப்படி ஒரு சுடிதார் போதுமா எப்படி எத்தனை சுடி இது மாதிரி தக்கணும் எந்த மாதிரி டிசைன் தைக்கணுன்னு சொல்லுங்கள் தச்சுர்லாம் நாட் வச்சு வேணுமா அப்படிங்களா சரி சரி அதே மாதிரி தச்சு கொடுத்துர்லாம் என்னைக்கு வேணும் எத்தனை சுடி

ம் சரி நீங்கள் நாளைக்கு வந்து கொடுத்துட்டு மண்டே வாங்கிகிட்டு போங்க ம் சரிங்க